அந்த காலத்தில் நாங்கன்னால் எல்லாம் உக்காந்து ம விளாடுவோம் தாயக்கட்டை எல்லாம் பல்லாங்குழி சீட்டுக் குலுக்கி போட்டு வெளாடுறது எல்லாம் செய்வோம் சில்லு கோடுலாம் விளாடுவோம் இப்போல்லாம் அதெல்லாம் கிடையாது எல்லா லேப்டாப்பு வந்து டிவி ஃபோனில் எல்லாம் பா வெளா விளாண்டுடுதோ சின்ன பிள்ளையெல்லாம் அதில் விளாண்டுடுதுவோ அதுக்கு முன்னென்னா நாங்கள் எல்லான்னு உக்காந்து மழை நேரத்துல்லாம் உள்ளாரே உக்காந்து விளாடுவோம் இப்போ யாரும் அதெல்லாம் வெளாடுறதில்ல இப்போ டிவி என்னென்னால் லேப்டாப்பு வா போட்டு பார்க்குதுவோ டிவியில் செல்லில் வந்து இப்போது கேம் விளாடுதுவோ டிவியில் சீரியல் பார்க்குதுவோ அதனால் நாங்கள் எதுவும் இப்போது பார்க்க முடியல